ஹலோ சார் அயம் அயம் கீர்த்தி நாங்கள் வந்துட்டு ஊட்டி கொடைக்கானல்ஸ்ல நாங்கள் டூர் போகிறதுக்காக ஃபேமிலி டூர் அரேஞ் பண்ணியிருக்கோம் ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு ஊட்டி கொடைக்கானல் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் கிட்ட அப்டி ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு ப்ளான் பண்ணிருக்கோம் ஸோ வந்துட்டு அதுக்காக கேப் வந்துட்டு எங்களுக்கு வேணும் கரெக்ட்டாக வந்துட்டு நைட்டு ஒரு நைட்டு ஒரு டென்னு டென்னுக்லாம் நாங்கள் கிளம்புற மாதிரி நீங்கள் வந்துட்டு கேப் வந்துட்டு நாங்கள் நம்பர் த்ரீ ஃபோர் அந்த அட்ரஸ் அனுப்புகிறோம் அந்த அந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு கரெக்ட்டாக வந்துடுங்கள் கேப் வந்துட்டு நாங்கள் ஒரு ஃபை டூ சிக்ஸ் பேர் வந்துட்டு ஒரு கேப்லேயும் ஃபை டூ சிக்ஸ் பேருக்கு ஒரு கேப்பும் ஒரு எயிட்டு அவங்க வந்துட்டு அக்கா ஃபேமிலி அவங்க தனியாக தனியாக அவங்களுக்கு ஒரு கேபு ரெண்டு கேபு ஒரு சின்ன ஒரு நான் ஃபோர் மெம்பர்ஸ் போகிற மாதிரி ஒரு கேபு ஒரு டென் மெம்பர் போகிற மாதிரி ஒரு கேபு ரெண்டு ரெண்டு கேபு வந்துட்டு புக் புக் பண்ணுங்கள் ஸோ அதுக்கான ரேட் வந்துட்டு நீங்கள் நாங்கள் பார்த்தோம் பட் அதுக்கு வந்து ஃபோர் ஃபோர் மெம்பர்ஸ் போகிறதுக்கு த்ரீ தொளசண்ட் கேட்குறீங்க அதே டென் மெம்பர் போகிறதுக்கு சிக்ஸ் தொளசண்ட் கேட்டால் அதுக்கு மேலே நீங்கள் கேட்குறீங்க ஸோ வந்துட்டு ரெண்டுக்கும் ஒரே டிஃபரண்ஸ் தானே இருக்குது அதிக ஒரு டென் பத்து மெம்பர் போகிறத்துக்கும்

ஒரு தொளசண்ட் கிட்ட மட்டும் தான் நீங்கள் கம்மியாக கேட்குறீங்க ஸோ வந்துட்டு இதில் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது எனக்கு புரியவே இல்லை ஃபோர் மெம்பர் போகிறத்துக்கும் டென் மெம்பர் போகிறத்துக்கும் நிறையா டிஃபரண்ஸ் இருக்குது பட் அதுக்கான ரேட் வந்துட்டு நீங்கள் கரெக்ட்டாக பார்த்துட்டு சொல்லுங்கள் அதுக்கு நாங்கள் ரொம்ப எல்லாருமே சேர்ந்து ஒரே கேப்பில் போகலாம் உங்கள் லா அவங்க ஃபேமிலி மட்டும் கொஞ்சம் நாங்கள் ப்ரைவசியாக இருக்குதுனுன்னு அவங்க நினப்பாங்க ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் தனியாக தனியாக கேப் புக் பண்ணி போகலான்னு இருக்கோம் பட் ரேட் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்